ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே குவான்டிட்டி ரேட்லாம் சொல்லிறீங்களா சின்ன து பாக்கெட் இருக்குது பெரிய பாக்கெட்டும் இருக்குது மேக்சிமம் பெரிய பாக்கெட் வந்து வாங்கினா ஒரு ரெண்டு பேருகிட்ட சாப்பிட்லாம் சின்ன பாக்கெட்னால் ஒரு ஒரு ஆள் சாப்பிட்லாம் ஒரு ப்ளேட்

ஆ இருக்குது சார் ஓகே அதுவும் பெரிய சைஸ் அளவு இருக்குது சின்ன சைஸ் அளவுக்கா சின்ன சைஸே போட்டுருவா சார் பெரிசு வந்து நூறுரூபா சின்னது வந்து ஐம்பது ருபா

இது ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே அதுக்கு ஓகேங்க சார் ஆ சின்னதே போட்டுருறேன் ஆ ஓகேங்க சார் ஆ சொமேட்டோ தான் சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஏரியா சார் வேறு வந்து தயிரு வடை இருக்குது சார் சாம்பார் வடை எல்லாமே இருக்குது சார் ஆ ஓகேங்க சார்

ஆ ஓகேங்க சார் அதுவும் இல்லாமல் நம்ம ரெஸ்ட்டாரண்ட்டு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது சார் கறி கறி தோசை இருக்குது சார் அதுவும் போட்டுருவா சார் ஆட்ரு ஆ ஓகேங்க சார் சாரி சார் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூ சார்